ம் வாங்க வாங்க என்ன அரிசி வேணும் உங்களுக்கு ஆ இருக்குது மேம் உங்களுக்கு ரெண்டு ப்ராண்ட் அரிசி இருக்குது ஒன்று ஹையஸ்ட்டு ப்ராண்ட் ஒன்று லோயஸ்ட்டு ப்ராண்ட் லோயஸ்ட்டு ப்ராண்ட் வந்து உங்களுக்கு நூறுரூவாதான் கொஞ்சம் ஹையஸ்ட்டு ப்ராண்ட் வந்து அது இரநூறுவா ரெண்டு அரிசி காட்டுறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குனு பார்க்குறிங்களா ஓகே ஓகே ரெண்டுமே நல்ல அரிசிதான் மேம் நீங்கள் எது போட்டாலுமே சூப்பராகதான் வரும் ஓகே பத்து கிலோ வந்து ஆயரரூவா வரும் மேம் ஓகேவா நல்ல அரிசிதான் மேம் கடையில் வாங்குறவங்க எல்லோருமே பாராட்டுறாங்க பாராட்டுவாங்க நல்லாதான் அரிசி இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போதான் ஃபஸ்ட்டு வரீங்களா ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கனா எங்கள் கடையில்தான் வந்து வாங்குவீங்க எல்லோருமே இங்கே இருக்கிற எல்லோரும் எங்கள் கடையில்தான் வாங்குவாங்க சரி ஓகே மேம் உங்களுக்கு பத்து கிலோ பாஸ்மதி அரிசி வேணுனால் வாய்ங்கிலாம் மேம் உங்களுக்கு பேக் பண்ணிவிட்டேன் ஆட்டோவில் ஏற்றிட்டுமா ஓகே ஓகே ஏற்றியாச்சி மேம் ஆயரரூவா மேம் பொன்னி அரிசி ஜீரக சம்பா அரிசி இட்லி அரிசி பொன்னி அரிசி பார்த்தீங்கனா ஒரு கிலோ முப்பதுரூபா வரும் மேம் சாதாரண டெய்லி சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜீரக சம்பா அரிசி பார்த்தீங்கனா ஒரு கிலோ ஐம்பதுரூபா வரும் இட்லி அரிசிலாம் கூட இருக்குது ஓ ஓகே மேம் ஓகே